ஹலோ மேடம் ஆ சொல்லுங்கள் மேடம் என்ன பூ வேணும் உங்களுக்கு எங்கள் கிட்டே வந்து ரோஸு மல்லி அரும்பு சாமந்திப்பூலாம் இருக்கு எங்கே ஃபங்க்ஷனுக்கு வேணுமா இல்லை சாமிக்கு போடுற மாதிரி வேணுமா உங்களுக்கு பூ ஆ ரோஜா அல்லி சாமந்தியும் எடுத்துக்கலாங்க மேடம் சாமிக்குன்னா சாமந்திப்பூவும் நல்லாயிருக்கும் ஆ ரோஜாப்பூ வந்து ஒரு கிலோ வந்து ஐம்பது ரூபாய்ங்க ம் இல்லைம்மா மழை சீசன்னு மழை டைமில் இப்போது எதுவும் ஸ்டாக் எதுவும் என்னன்றது பஸ்ஸில் எதுவும் கொடுத்தனுப்ப மாட்டேன்ருக்காங்க இருக்கிற பூவை தான் இப்போதைக்கி நாங்கள் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது நீங்கள் வந்து ரேட்டை பார்க்காதீங்க பூஜைக்கு பூ இருக்கா பூ தர்றோம்ல அதை பாருங்கள் ஏன்னா இப்போ ரொம்ப கஷ்டம் இந்த டைமில் வந்து நாங்கள் பூவை விற்பனை பண்ணுறது இருக்கிற ஆ ஆ ஆ மேடம் மல்லிப்பூ இருக்குங்க மேடம் மல்லிப்பூ இருக்கு வீட்டில் நிறைய லேடிஸ்லாம் வருவாங்க நிறைய பொண்ணுங்கள்லாம் வருவாங்க நீங்கள் என்னன்றது ம் சரிங்க இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் நல்ல எங்கள் கிட்டே வந்து எல்லாம் நல்ல ஃபிரெஷ்ஷான பூ தான் இருக்கு வதங்கின பூலாம் ஏன்னா சாமிக்குன்னு சொல்லிட்டீங்க நாங்கள் வதங்கின பூலாம் கொடுக்க மாட்டோம் நல்ல பூத்த பூத்த பூவாக புதுப் பூவாக நாங்கள் உங்களுக்கு அனுப்பி விட்றோம் நீங்கள் வீட்டு அட்ரெஸ் மட்டும் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் டெலிவரி பண்ணிடுறோம் ஓகேங்க தேங்க்ஸுங்க வச்சிடுறோம்